மேடம் குட் மார்னிங் நாங்கள் வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுக்குறீங்களா நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சு இருக்கிறேன் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சு இருக்கிறேன் சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா கோர்ஸ் முடிச்சு இருக்கிறேன் மேம் ஆமாம் ஓகே இன்டர்வியூ நடக்கிற இடத்தோட அட்ரஸு கொடுக்க முடியுமா மேடம் ஓ நாங்கள் ஸ்ரீ வைகுண்டம் ஆமாம் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எதிர்பார்க்குறோம் டென் தௌசண்ட்ல இருந்தால் ஆ ஓகே டென் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் பட் நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து எப்படி ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுறதா ஹோம் ஸ்டே பண்ணுறதா நாங்களே பார்த்துக்கலாமா நாங்கள் அப்போ ஹோம் ஸ்டே தான் மேடம் ஹோம் ஸ்டே வந்து பைசா நாங்கள் பே பண்ணணுமா நீங்கள் கம்பெனி மூலமாக பே பண்ணிருவீங்களா நாங்கள் தான் பே பண்ணணுமா மன்த்திலி எவ்வளோ வரும் மன்த்திலி அமௌண்ட் எவ்வளோ வரும் பே பண்ணுறதுக்கு ச பே பண்ணுறதுக்கு அப்படியா ஆ சரி மேடம் சரி மேடம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்டு ஸ்டார்டிங் எங்களுக்கு கம்மியாக போடுவீங்க அப்புறம் போக போக சாலரி இன்கிரீஸ் பண்ணுவீங்களா ஆ ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ